எனக்கு கதை எழுத தெரியாது நான் கதை எழுத விரும்புறதும் இல்லை எனக்கு அதைப் பற்றி நிறைய நாலேஜ் இல்லைன்றதுனால அந்த கருத்து எனக்கு எதுவும் இல்லை அது ப கதை எழுத விரும்பலை நானும் ஆனால் எனக்கு பிடிச்ச எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கண்டிப்பாக அவருடைய புரட்சிகரமான வார்த்தைகள் எழுத்துக்கள் புதுமைப்பெண்கள பற்றி குறிப்பாக அவர் புதுமைப்பெண்களை பற்றி சொல்லி இருக்கிற விஷயங்கள் புதுமை பெண்கள்னா யார் அப்படின்னா அவர் அவருடைய கருத்துக்கள் அதில் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் அவருடைய ஒவ்வொரு பாடலுமே வந்து நான் ரொம்ப நேசித்து பார்க்கக்கூடிய விஷயம் நான் கூட புதுமைப்பெண்கள் அப்படின்னா அப்டி மாடர்ன் ட்ரெஸெலாம் போட்டுகிட்டு அப்டி யாருக்கும் பயப்படாமல் அப்டி நிமிர்ந்து அப்படிதான் போகணும் அப்படின்லாம் நினச்சேன் அப்புறோம் அவருடைய பாடல்கள படித்து அப்றம் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிது புதுமைப்பெண்கள் அப்படின்றது வந்து இப்படி வெட்கமே இல்லாமல் சுற்றுறவங்கள்லாம் கிடையாது புதுமைப்பெண்களுக்கான்னா ஒரு குவாலிட்டி புதுமைப்பெண்கள் அப்டின்னா எல்லோரையும் மதிக்கணும் மதிக் யாரையும் மதிக்காமல் திமிராக சுற்றுறது புதுமைப்பெண்கள் கிடையாது எல்லோரையும் மதிக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த நடந்துக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த பாடல்களில் சொல்லியிருக்க இந்த வரிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பாரதியாருடைய எல்லா பாடல்களுமே குறிப்பாக இந்த அச்சமில்லை அச்சமில்லை இதெல்லாம் நான் இதெல்லாம் வாசிக்கும்போது உடம்பெலலாம் வந்து அந்த புல்லரிக்கும் அப்படி ஒரு பாடல்கள் அது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்றதெல்லாம் அதேமாதிரி அவருடைய பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதத்தில் அவர் ஒவ்வொரு கேரக்ட்டருக்குமே எழுதியிருக்க அந்த டைலாக்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய பாட்டுலேருந்து இருந்து அவர் ஒ அர்ஜுனன் பாட்டுலேருந்து இருந்து அர்ஜுனனுக்காக அவர் எழுதியிருக்க டைலாக்ஸு அதேமாதிரி பாஞ்சாலி அதேமாதிரி அவரை சுற்றி இருக்கிற எல்லோரையுமே அவங்க ஒவ்வொரு பாட்டுலையும் எழுதியிருக்க டைலாக்ஸெலாம் பார்த்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ உணர்ச்சி பொங்க இருக்கும் அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த இருக்கும் அதை படிக்க படிக்க படிக்க படிக்க அவ்வளோ ஒரு தமிழ் மேலேயும் தமிழ் மொழி மேலேயும் ஒரு ஈர்ப்பு அந்த ஆர்வம் ஏற்படும் கண்டிப்பாக இன்னும் இன்னும் நிறைய புத்தகங்கள படிக்கணும்றத படிப்பு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாக வந்து அவருடைய நூல்கள் இருக்கும் அதனால் எனக்கு அவருடைய எழுத்துக்கள் பிடிக்கும் மற்றபடி எனக்குன்னு சொந்தமாக கதை எழுதுகிற நாலேஜ் இல்லை நான் அதை வந்து முயற்சி பண்ணிணதும் இல்லை இது வரைக்கும்